வீட்டில் நாம் சிலிண்டரை உபயோகித்து சமைப்ப சமைக்கும்பொழுது நாம் முதல் சிலிண்டர்களை சரியான முறையில் பொறுத்தியிருக்கிறோமா என்று கவனிக்க வேண்டும் பிறகு வந்து சிலிண்டரில் இருந்து எதாவது கசிவுகள் வருதா அப்படின்னு பார்த்துக்கொள்ள வேண்டும் சமைத்து முடித்த பின் கரெக்டாக அதை ஆன் ஆஃப் செய்திருக்கோமா என்று கவனிக்க வேண்டும் வீட்டில் சிலிண்டரில் சமைக்கும்பொழுது ஒரு ஜன்னல்கள் கதவுகள் இதைகளை திறந்து வைத்து சமைக்க வேண்டும் குறிப்பாக மூன்று மாதங்கள் அல்லது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை அந்த ஓஸ் கரெக்டாக இருக்கிறதா சிலிண்டர்கள் கரெக்டாக இருக்கிறதா அப்படியென்று சரி செய்து பார்த்துக்கொள்ள வேண்டும்